உங்கள் கூடப் பிறந்தவங்களப் பற்றி சொல்லணுனால் என் கூடப் பிறந்தவங்க அஞ்சுப் பேர் நான் என்னோடு சேர்த்தி அஞ்சுப் பேர் பெரியவங்க எங்கள் அக்கா அப்புறம் எனக்குப் எனக்கு முன்னா எனக்கு முன்னாடி ரெண்டு அண்ணனுங்க அப்புறம் நானும் என் தம்பி எல்லாேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி எங்கள் அக்காவுக்கு ரெண்டு குழந்தைங்க எங்கள் அண்ணனுக்கும் ரெண்டு குழந்தைங்க அப்புறம் எல்லாேரும் ஒற்றுமையாக இருக்கோம் சந்தோஷமாக இருக்கோம் டெய்லி பார்க்கலனாக்கூட வாரத்தில் ஒருவாட்டி சேர்ந்து பேசி எல்லாேரும் ஒற்றுமையாக சா சந்தோஷமாக இரு இருப்போம் வேற்றுமைன்றதே எங்கள் இதில் இல்லை எல்லாேரும் சந்தோஷமாகதான் இருந்திருக்கோம் அஞ்சுப் பேரும் சந்தோஷமாக இருக்கோம்